இப்போ குழந்தைகள் விளையாடுற விளையாட்டுன்னு பார்த்தா பெரும்பாலும் அவங்க விளையாடுறது எல்லாமே ஆன்லைன் கேம்ஸாக தான் இருக்கு ஃபோன்லையோ கம்ப்யூட்டர்ஸ்லையும் தான் அவங்களோட கேம்ஸ் எல்லாம் இருக்கு பப்ஜி ஃப்ரீஃபயர் கேன்டி க்ரஷ் கேரம் ரம்மி அந்தமாதிரி நிறைய கேம் எல்லாமே முழுக்கு முழுக்க அவங்களோட கேம் எல்லாமே ஆன்லைன் சம்மந்தப்பட்ட கேம்களாக தான் இருக்கு இப்போ குழந்தைங்களோட விளையாட்டெல்லாம் நான் குழந்தையாக இருக்கும் போதெல்லாம் பெரும்பாலும் நெட்வொர்க்கு ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் அந்தமாதிரி எதுவுமே வராததால் நாங்கள் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் தரையிலையும் மண்ணுலையும் உடல்கள் விளையாட்டுகளாக மட்டும்தான் நாங்கள் விளையாடுறோம் ஆனால் இப்போ மட்டும்தான் எல்லாருமே இந்த மொபைல் ஃபோன் ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்ததுக்கப்புறம் குழந்தைங்களோட முழுக்க முழுக்க உடலோட நடமாட்டங்கள் எல்லாம் குறைஞ்சி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் ஃபோன்லையே விளையாட ஆரம்பிச்சிவிட்டாங்க மோஸ்ட்லி ஃப்ரீஃபயர் பப்ஜி தான் இப்போ வந்து உலக இந்தியாவையே ஆட்டிப்படைக்கிதுன்னு வச்சுக்கலாம்